மரியாதை மரியாதை இருந்தால் தான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்க முடியும் மரியாதை இல்லைனா யாரும் யாரையும் மதிக்காமல் யார் யார்கிட்டேயும் பேச முடியாது யாரை யாரும் எதுவுமே மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் அதனால் மரியாதை இருந்தால் மட்டும் தான் யாராக இருந்தாலும் ஒரு நட்பு புரிய முடியும் இல்லை ஒரு மனுஷனாக மதித்து பேச முடியும் அதான் மரியாதையை நான் முதல்லா வக்கிறேன் புகழ் இரண்டாவது புகழ் புகழ் மூலிமா தான் நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும் அதனால் மற்றவங்க யாருன்னு நமக்கு தெரியும் புகழ் வந்தால் தான் எல்லோருக்கும் யார் யாருன்னு தெரிய வரும் மரியாதை வரும் இருந்தாலும் நான் புகழை வந்து நல்ல ஒரு அதிகமாக மதிக்கிறேன் அடுத்து நல்ல உறவுகள் உறவுகள் இருந்தால் தான் நம்மளால ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒன்னாக செயல்பட முடியும் கை கொடுப்பாங்க அதனால் நல்ல நண்பர்குளும் நல்ல குடும்பத் தலைவர் மட்டும் இருந்தால் தான் நம்மளால உறவுகள் நம்ம கையில் கிடைக்கும் அதனால் உறவுகள் நான் எப்போயும் மதிப்பேன் எந்த ஒரு கஷ்டத்தில் வந்தாலும் உணர்வு உறவுகள் கிட்டே நான் போய் நிற்பேன்